எனக்கு ஃபஸ்ட்டு சமையல் செய்ய தெரியாது அதனால இப்போ யூடியூப் பார்த்து நான் செஞ்சேன் ஃபஸ்ட்டு செஞ்சது தக்காளி சாப்பாடு தான் தக்காளி ரைஸ் தான் செஞ்சேன் அப்போ ஃபஸ்ட் நல்லா இல்லை இப்போ நல்லா சமைச்சேன் எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு செய்ய தெரியாது இப்போ குக்கரில் வச்சதுனால் ரெண்டு விசில் வர்றதுனால் சமை சமைக்க சொன்னாங்க அதனால நான் சமைச்சேன் இப்போ கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு நான் எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் சமைப்பேன் இப்போ கொஞ்சம் நல்லா சமைக்கிறேன் இன்றும் நிறையாவே சமைப்பேன் இப்போ கொஞ்சம் சமையல் எனக்கு தெரியும் சமைக்கவும் கற்றுக்கிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து சமைப்பேன் நல்லா சமைச்சி சாப்பாடும் தருவேன் அவங்களுக்கு என்ன வேணும் பிரியாணி ஸ்வீட்ஸ் எல்லாம் சமைச்சி தருவேன் நல்லா இருந்துச்சு யூடியூப் பார்த்து சமைச்சிக்கிட்டேன் இப்போ நல்லா அதோடு முன்னையோட ஃபஸ்ட்டோடு இப்போ பெட்ராக நல்லா சமைக்கிறேன் ஸோ எனக்கு இப்போ சமையல் ரொம்ப நல்லா தெரிஞ்சிடுச்சி கேக்கு ஐஸ்க்ரீம்லாம் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன் பானிபூரி சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் நான் வீட்டிலேயே செய்வேன் ரைஸ் நான் நான்வெஜ் எல்லாம் நல்லா சமைப்பேன் ஃபஸ்ர்ட்டில் இருக்கும் போது நான் நல்லா சமைக்க மாட்டேன் இப்போ யூடியூப் பார்த்து நல்லா சமைக்கிறேன் ஃபங்ஷன் டைம்லாம் சமைப்பேன் நான் நான்வெஜ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் செய்வேன் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு டைம் எல்லாம் சாப்புடுறது நல்லா இல்லைன்னே சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து சமைக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு